சின்ன வயசில் பசங்களாம் எல்லாம் ஒன்றா ஸ்கூல் விட்டு முடிச்சோடனே என்ன பண்ணுவோம் குளிக்க போகலாம் வாய்க்காலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போவோம் போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு எல்லோருமே பசங்கள் எல்லாம் ஒன்றா படிச்ச பசங்கள் எல்லோரும் வந்து நீச்சல் ஒருத்தனுக்கு தெரியும் ஒருத்தனுக்கு தெரியாது அதை எப்படின்னு ஒருத்தவங்க சொல்லி கொடுப்பாங்க அப்போது ஒருத்தன் அப்படியே குளிச்சுட்டு எதை சொரக்கூடு இதெல்லாம் கட்டிக்கிட்டு குளித்து நீச்சல் பழகிட்ருப்பாங்க அப்போதிக்கி எனக்கு சின்ன வயசுலே எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த நீச்சல் வந்து சொல்லி கொடுத்தாரு ஸோ அதில் கற்றுக்கிட்டது வந்துட்டு அப்புறம் பசங்களாம் சேந்து ஒரு போட்டி மாதிரி வச்சானுங்கள் போட்டியில் யார் வந்துட்டு அந்த கரையை வந்துட்டு போய் தொட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு சொன்னோம் அந்த கரையை போய் தொட்டுட்டு வந்தால் யார் நீச்சல் அடித்து போய் தொட்டுட்டு வந்தால் எப்படி இருக்கும் யார் ஃபஸ்ட்டு வர்றா அவங்களுக்கு ஒரு ப்ரைஸு அப்படின்னு சொல்லி சொல்வானுங்க அப்போதிக்கி நாங்கள் அந்த நீச்சல் அடிச்சுட்டு போய் வந்து எல்லோருமே பசங்க வேகமாக அது உள் நீச்சல் அடிச்சுட்டு போய் அந்த கரையை தொட்டுட்டு இந்த கரையை தொட்டுட்டு வருவோம் அப்போதிக்கி அந்த ஒரு மூமெண்டு என்ன சொல்கிறது அதை பார்த்தீங்கன்னா நம்ம அது மறக்க முடியாத ஒரு சின்ன வயசு அனுபவங்கள் ரொம்ப வந்துட்டு மறக்க முடியாத நினைவுகள் அது அது எங்கள் அம்மாச்சி ஊரில் அந்த நினைவுகள்லாம் இப்போ வந்துட்டு நினச்சி பார்க்கவோ ரொம்ப இனிமையாக இருக்குது அந்தக் காலம் மறுபடியும் வர்றாது ஸோ அந்த இது வந்துட்டு எனக்கு மறக்கவே முடியாத நண்பர்களோடய ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ண காலம் அது நீச்சல் நீச்சல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீச்சல் தண்ணியில் கிணத்துல வாய்காலில் கடலில் அடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் நீச்சல்ங்கறது அதே மாதிரி எக்ஸஸைஸும் கூட இன்ன வரைக்கும் இன்னமும் நானு எக்ஸ எக்ஸஸைஸும் சரி நீச்சல் டெய்லியும் காலையில் போய் நீச்சல் அடிச்சுட்டு தான் வருவேன் எப்போதுமே அது ஒரு ஆசையாகவே மாறிடுச்சு